ஆமாங்க

எங்ககிட்ட ஆரஞ்சு சாத்துக்குடி ஆப்பிளு மாதுளைப்பழம் வாழைப்பழம் திராட்சைப்பழம் எல்லா பழமுமே இருக்குது இருக்குதுங்க உங்களுக்கு என்னங்க வேணும் சரி எவ்வளோ வேணும் சொல்லுங்கள்

கிலோலாம் வந்து நூறுபா வரைக்கும் விக்கிறோம் உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்கள் பார்த்து ஆ குறத்து கொடுக்கணுன்னா வாங்க ஒன்று நேராக பேசிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபோன்லேயே பேசி இது ப பண்ணி சரி பண்ணிக்கலாம் நம்ம குறத்து வேணால் போட்டு தரேன் நீங்கள் வந்து அட்ரஸு அனுப்பி விடுங்க உங்க ஆளுங்கள்கிட்ட வந்து அவங்கள்கிட்ட நாங்கள் வந்து ப பணம் பணத்தை பழத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துவுட்றோம் நீங்கள் அவங்கள்கிட்டயே பணத்தை எங்களுக்கு கொடுத்துவுட்ருங்க சரிங்களா ஆ ஆ சரிங்க